இப்போ வந்து நம்மளுக்கு ஒருநாள் தண்ணி இல்லாட்டினாலும் உயிர் வாழ முடியாது அதே தான் தண்ணி தண்ணி வந்து ரொம்ப இம்பார்டண்டனாக இருக்குது இந்த உலகத்துல அதுவும் இல்லாமல் இந்த டெசர்ட் அந்தமாதிரி சைட்லெலாம் தண்ணி கிடைக்கறதே ரொம்ப கஷ்டம் ஸோ கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷம் தண்ணி குடிக்கணும் ஏன் அந்த தண்ணின்னால் நம்மளுக்கு ஏதாச்சும் இப்போ ஒரு நாள் தண்ணி குடிக்காட்டினாலும் நம்மளுக்கு உடம்புல கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ஆகிரும் ஏன்னால் இந்த கிட்னி ஃபெய்லியர் ஆகிறது நிறையா பேருத்துக்கு அந்தமாதிரி இருக்குது தண்ணி குடிக்காத வாசி நிறைய பிரச்சின வரும் ஸோ தண்ணி தான் ரொம்ப இம்பார்டண்ட் சாதம் கூட இல்லாமல் இருந்துடுவாங்க ஆனால் தண்ணி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டண்ட் நம்மளோட வாழ்க்கையில நார்மல் அதுவும் ஒரு ரெண்ட்ரை ரெண்ட்ரை லிட்டர் வாட்ரு பாட்டில் ஏதாச்சும் குடித்தோம்னா தண்ணி குடிக்கணும்ட்டு எதுவும் வராது ஏன்னால் அது ரொம்ப இம்பார்டண்ட் நம்மளுக்கு அதில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நிறையா தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும் அப்போதான் ஹைட்டாகணும் நல்லா நல்லா தண்ணியில் நிறையா பெனிஃபிட்ஸெலாம் இருக்குது அது இந்த அரை மணி நேரம் நான் எதுவும் சொல்ல முடியாது நிறையா யூஸெலாம் இருக்குது தண்ணின்னால் ரொம்ப இம்பார்டண்ட்